இப்போ புதுசாக யாராச்சும் பறவை வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த பறவைக்கான இப்போ இட வசதி அந்த பறவை வந்து தங்கறத்துக்கு அது வந்து சுதந்தரமா பறந்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம வளர்க்கப் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான இட வசதியை வந்து ஏற்பாட் ஏற்பாடு பண்ணணும் அப்போதான் அது வந்து என்னடா அந்த ஒரு அந்தோட மூஞ்சியில் வந்து அந்த சுருக்கம் வந்துவிடக்கூடாது என்ன இப்படி இருந்தோம் நம்ம இப்படி ஆகிட்டோமே ஆனால் ஒவ்வொரு வீட்டில் வந்து வழக்கமாக வந்து பறவை ரொம்ப சந்தோஷமாக சிரித்த சிரித்த முகமா எப்படி சொல்கிறதுன்னா கத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்தமாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல பார்த்தமுனா கத்தாமல் ஒன்றுமே பண்ணாமல் பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் அதுக்கு தேவையான உணவு தேவையான இருப்பிடம் தண்ணி எல்லாமே அது ஆ அது விரும்புகிற மாதிரி எல்லா வசதியுமே இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி சொல் வளர்க்கறது ஓகே அப்போ வந்து அது வந்து நல்லா நம்மக்கூட வந்து அட்டாச் ஆகி நல்லா வளர்க்கறதுக்கு நமக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் நம்ம பார்த்து பயப்படாமல் ஒரு ஃபிரெண்ட் ஃபிரெண்ட்லி ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றம்மோது ஒருத்தங்க அந்த பறவையை வளர்க்குறாங்க அப்படின்றம்போது அவங்க வந்து இதுலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அவங்க வீட்டில் வந்து மாடியில் வந்து இந்தமாதிரி ஒரு கூடு மாதிரிக்கட்டி அந்த கூட்டில் வந்து ஒரு பவுல் மாதிரி செட் பண்ணி அந்த பவுலில் வந்து ஒரு இதில் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டு ஒரு இதில் வாட்டர் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு தேவையான வசதி எல்லாமே விளையாடறத்துக்கு வந்து எதாச்சும் மேலேக்கட்டி விட்டு அது ஆடுற மாதிரி அந்தமாதிரி எதாச்சும் பண்ணி விட்டு அந்தமாதிரி நம்ம பார்த்துக்குட்டோனா அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம நம்மளக்கிட்ட அப்போ வந்து அதை வளக்கறவங்க வந்து அந்த இதலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்றம் வளர்த்தாங்கனா அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்